ஹாய் சார் நான் வீட்டில இருந்து அலுவலகம் போகாமல் வேலை பார்க்குறேன் சார் அப்பப்போ டைம் கிடைக்கும்போது மொபைல் கேம்ஸ் விளையாடி ரொம்ப போர் அடிச்சிடிச்சு சார் அதனால் டிவியில கனெக்ட் பண்ணி ஒரு கேமிங் கன்சல் வாங்கலாம்னு வந்தேன் இங்கே இருக்கிறதுலயே பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் அஞ்சும் எக்ஸ் பாக்ஸ் சீரியஸ் எக்ஸ்ஸும் தான் நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொஞ்சம் சொல்கிறிங்களா சார் ஓ அப்படியா சார் பிஎஸ் அஞ்சில் எட்டு கோர் ஏஎம்டி ஸென் ரெண்டு ப்ராஸஸர் இருக்கா சார் பதினாறு ஜிபி ஜிடிடிஆர் ஆறு ரேம் இருக்கா சார் எஸ்எஸ்டி எட்டு ரெண்டு அஞ்சு ஜிபி ரெண்டு எக்ஸ் லோடிங் இருக்கா சார் ஓ ஓகே சார் க்ராஃபிக்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார் ஓ நாளைக்கே நூற்று இருபது எஃப்பிஎஸ் வருதா சார் டூயல் செல்ஸ் கண்ட்ரோல்ல வருமா சார் ம் ஓகே சார் அதோடய வில என்ன சார் ஐம்பத்தஞ்சாயிரத்லேந்து அறுபதாயிரம் வருமா சார் எக்ஸ் பாக்ஸ் சீரியஸ் எக்ஸ் பற்றியும் சொல்லுங்கள் இது எட்டு கோ ஏஎம்டி ஸென் ரெண்டு ப்ராஸஸர் சார் பதினாறு ஜிபி ரேம் வருமா சார் ஓ ஓகே சார் ஒன்று டிபிஎஸ்எஸ்டி சார் ஓகே சார் சூப்பர் க்ராஃபிக்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார் நாலு கே நூற்று இருபது எஃப்பிஎஸ் எட்டு கேவோட சப்போர்ட் ஆகுமா சார் ஓகே சார் இதோடய வில என்ன சார் ஐம்பதாயிரத்லேந்து அறுபதாயிரம் வருமா சார் அப்போ பிஎஸ் அஞ்சு ரேட் கம்மி பண்ணி பார்த்துக் கொடுங்க நன்றி சார்